ஹலோ சொல்லுங்கள் யார் ஆ பேர் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன என்ன வயசாகுது ஆ சரி சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ என்ன செய்யுது அப்படிங்களா எப்பயிலேருந்து இருக்கு உங்களுக்கு இந்தமாதிரி ரெண்டு மாசமா இதுக்கு முன்னாடி வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் மெடிசின் எதாவது எடுத்துக்கிட்டீங்களா அதுக்கு ஆ சரி சரி சார் அது வந்து மேக்ஸிமம் அலர்ஜி அந்தமாதிரி அதனால் வந்திருந்திருக்கும் ஏதாவது ஒத்துக்காததை சாப்பிட்டிங்கன்னா அது மேலே மேலே அதுமாதிரி வந்துடும் நான் உங்களுக்கு ஆயின்மெண்ட் கொடுக்குறேன் அதை போடுங்கள் அது மேலே போட்டிங்கன்னா அது சரி ஆகிடும் அதுக்கப்புறம் அதுவும் சரியாகலைனா அதுக்கப்புறம் வாங்க நம்ம இன்ஜெக்ஷன் அது ஆயின்மெண்ட் எதுவும் போட்டு சரி பண்ண பார்க்கலாம் ஆ சரி ம் சரிங்க சார் நான் ஆயின்மெண்ட் கொடுக்குறேன் அதை போடுங்கள் ரெகுலராக ரெண்டு வேளைக்கும் போடுங்கள் சரி ஆயிடும் அவ்வளோதான